ஹலோ சுகி உணவகமாங்க எங்கள் வீட்ல விசேஷம் வச்சுருக்கோம் ஒரு ஐம்பது பேருக்கு சாப்பாடு தேவை நாங்கள் எப்பையும் மாமுலாக எதாவது ஒரு நல்ல விஷயம் அப்படினாக்க இங்கே தான் நாங்கள் சாப்பாடு உணவு வேணுன்னு சொல்லிவிட்டு ஆட்ரு பண்ணுவோம் இன்னைக்கும் அதேப் போல தாங்க போன் செய்தும் யாரும் எங்களோட அழைப்ப ஏற்கலைங்க இது என்ன ஏதுன்னு கொஞ்சம் விசாரிச்சு எங்களுக்கு சொல்லணுங்க மாமூலாக இங்கே சாப்பாடு நல்லா இருக்கும் அப்படிங்கறதனால தான் எப்பையுமே உங்களோட சுகி உணவகத்துக்கே நாங்கள் போன் பண்ணி ஆட்ரு வந்து புக் பண்ணுவோம் இன்னைக்கு எங்களோட அழைப்ப ஏற்க்கல அது கொஞ்சம் என்னான்னு டெலிவரி பாயை கேட்டு எங்களுக்கு சரியான முடிவு சொல்லணுன்னு நாங்கள் கேட்டுக்குறோங்க ஐயா